தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளிக்கு வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து நாங்கள் சாப்பிடு சமையல் செஞ்சு சாப்பிடுவோம்ப்பா சாமி கும்பிட்டு பொங்கலுக்கு வந்து பொ பொங்கல் அப்பளம் பாயசம் கரும்பு எல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் சித்திரை திருவிழாவுக்கு வந்து அழகர் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அன்றைக்கியும் அப்பளம் பாயசம் வச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிடுவோம் எல்லாம் எல்லாம் ஃபங்க்ஷன் கிறிஸ்டின்காரவங்களுக்கு ஃபங்க்ஷன்னாலும் பிரியாணி வச்சு அவங்க சாப்பிட குடுக்க கொண்டு வருவாங்க முஸ்லீமும் பிரியாணி ஆக்கி தான் அவங்களும் செஞ்சு கொண்டு வருவாங்க எல்லாம் பண்டிகைலையும் நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிருவோம் அன்பு பாசத்தோடு இருந்து பழகிக்கிருவோம்ப்பா